ஹலோ ட்ராவெல்ஸ் கம்பெனியா மேம் ஆ குட் ஈவினிங் மேம் நாங்கள் டென் டேஸ்க்கு வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும் அக்ஷயா சசிகலா ஆ டென் டேஸ்க்கு ஊட்டி கொடைக்கானல் மூணார் போகணும் பேமெண்ட்டெல்லாம் எப்படி மேம் ஆ ஓகே லாஸ்ட்டு வீக்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஃபுட்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி டோட் ஹோல் பேக்கேக்ஜாக பார்த்துக்குற மாதிரி பாருங்க ஆ ஓகே ஆ இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ மேம் வரும் ஹோட்டலு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஓகே டென் மெம்பர்ஸ் போகிற மாதிரி வேணும் காரு அதாவது லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து இது ஒர்க்கிங் தானே இது அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் மேம் ஓ ஓகே இதே நம்பருக்கே பே பண்ணிடலாம்ல ஓகே தேங்க்யூ மேம்